சமீபத்திய ஆண்டுகளில் கோழித் தொழில் ரொம்ப மாறியுள்ளது எப்படின்னா இம்புட்டு நாளாக சைவம்தான் நிறையா இருந்தாங்க இப்போ அப்படி இல்லை எல்லாம் தினம் கோழி முட்டை சாப்பிட்றாங்க சத்துணவு கோ கோழி முட்டை போகுது அதனால் கோழிகளுக்கு நல்லா இது இருக்குது அதனால அந்த டாக்டர்ஸும் கோழி முட்டை சாப்பிடுங்க கறி சாப்பிடுங்கனு தான் எல்லாம் சொல்கிறாங்க அதனால் இப்போ இருக்கிறவுங்க எல்லாமே நல்லா இப்போ முட்டை சாப்பிட்றாங்க டெய்லி அப்புறம் அதனால் தொழில் நல்லாத்தான் இருக்குது நல்லா போகுது கோழி பண்ணைகளெலாம் ஸ்கூல்களுக்கு டெ டெய்லி ஒவ்வொரு முட்டை கொடுக்கறதுனால அங்கே நிறையா போகுது அதனால் தொழில் நல்லா இதாக இருக்குது சைவப் பழக்கம் முன்னே இருந்தவங்க வேணால் சாப்பிடாம இருக்கிறாங்க இப்போ இருக்கிறவங்கள்லாம் எல்லாேருமே சாப்பிட்டுட்டு தான் இருக்கிறாங்க தினமும் ஒரு முட்டை சாப்பிடணும் சாப்பிட்டுட்ருக்கறாங்க அதனால் கோழிப் பண்ணை நல்லா தான் இருக்குது